வணக்கம் மேடம் மாட்டு டாக்டரா நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறைய மாடு வளர்க்குறோம் அது மாட்டுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது மாட்டுக்கு வந்து சினை ஊசி வந்து போடணும் ஒரு வாரமாக இருக்குது மேம் ஆமாம் அதே மாதிரி ஆடுமே கொஞ்சம் சுகமில்லாமதான் இருக்குது அசை போடவே மாட்டேக்கு ஆமாம் ஆடு வந்து ரெண்டு ஆடு இருக்குது மாடு ஒன்றுதான் இருக்குது அப்புறோம் ஆ அப்புறோம் வந்து கோழிக்கும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி சுகமில்லாமதான் இருக்குது மேம் நீங்கள் நீங்களே வந்துடுவீங்களா இல்லை உங்களுக்கு கார் ஏதாவது அனுப்பணுமா அப்படியா நாங்கள் வந்து அட்ரெஸ் வந்து குருஸ் கோயிலில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் மொதல் வீட்டில் இருக்கோம் ஆ இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் போடுவீங்களா இல்லை மருந்து மாத்திரை அந்த மாதிரி கொடுப்பீங்களா

ஆ சரி மேம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுப்பீங்களா எத்தனை மணிக்கு வருவீங்க ஆறு மணிக்கு மேலையா இல்லை அதுக்கு முன்னாடி வந்துடுவீங்களா நாலு மணிக்கெலாம் வந்துடவீங்களா சரி மேம் ஆ